நம்ம மாவட்டத்தில் இருக்கிற கலைகள் சிற்பங்கள் விளையாட்டு கைவினை பொருட்கள் இவை எல்லாத்தையும் வந்து மியூசியம் இதை போல் இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்கூல் பசங்களை இதை போல் எல்லாரையும் நம்ம சுற்றுலா மாதிரி அழைச்சு காமிச்சோம்னாக்கா நம்ம வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ன வந்து அவங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிப்பாங்க முன்னாடி அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எப்படி தத்ரூபமாக வந்து ஒவ்வொரு சிலைவும் அந்த கோவில்லாம் நம்ம கு பார்த்தோம்ன்னா தெரிவும் அந்த கோவிலில் கலை ஓவியங்கள் இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வரஞ்சிருக்காங்க எப்படி வந்து அழகழகாக இருக்கு ஒரு ஒரு சிலைவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க நம்ம இப்போ இருக்குற இப்போ வர வர ஜென்ரேஷன் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து மறந்துவிடுவாங்க இதெல்லாம் நம்ம எப்போ பசங்களை வந்து காமிச்சோம்னாக்கா கூப்பிட்டு போய் காமிச்சோம்னாக்கா அதை பற்றி அவங்க தெரிஞ்சிப்பாங்க வர ஜென்ரேஷனுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த அந்த கோவில்கள் நிறைய சிற்பங்கள் இதெல்லாம் பற்றியும் அவங்க நல்லா புரிஞ்சிப்பாங்க அந்த வழிபாடு எல்லாமே கோ கோவிலில் செய்யற வழிபாடுகள் எந்தந்த அந்தந்த கோவில்ளையும் ஒரு ஒரு வழிபாடுகள் இதெல்லாம் செய்வாங்க அதை பற்றியும் அவங்க தெரிஞ்சிப்பாங்க நிறைய சுற்றுலாக்கு இது அப்படில்லாம் போய் அவங்களை கூப்பிட்டு போய் காமிச்சோம்னாக்கா அந்தந்த ஊரில் இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்க பார்த்து புரிஞ்சிப்பாங்க இந்த இன்னும் நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனும் வந்து அதை ம்ம் பயன்படுத்துவாங்க அதை வந்து அந்த இதெல்லாம் அழியாமல் பாதுகாத்து அவங்களும் இதை போலலாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதுகாத்து வச்சுப்பாங்க